வணக்கம் சார் நான் இப்பொழுது புதிய எரிவாயு அடுப்பை ஒன்றை வாங்கி உள்ளேன் இப்பொழுது அ என்னுடைய எரிவாயு அடுப்புக்கு எ எரிவாயு சி சிலிண்டர் முன்பதிவு செய்ய வேண்டும் ஆதலால் என்னுடைய வீடு ராயகோட்டை ரோடில் காரப்பள்ளி அருகில் ஒசூர் பப்ளிக் க்ராஸ் இஸ்கூல் அருகாமையில் என்னுடைய வீடு உள்ளது ஆதலால் தாங்கள் தன்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடைய புதிய எரிவாயு அடுப்புக்கு புதிய சிலிண்டரை முன்பதிவு செய்து தர வேண்டும் விரைவாக என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடைய எரிவாயு சிலிண்டருக்கு மிகவும் விரைவாக என்னுடைய சிலிண்டருக்கு முன்பதிவு செய்துக் கொடுத்துவிட்டு மற்றும் என்னுடைய விநியோக அட்டவணையைக் கொடுத்துவிட்டு செல்லுங்கள் நன்றி வணக்கம்